டெக்னாலஜி வந்து முதக்கி இப்போ ரொம்ப டெவலப் ஆகியிருக்கு மொதலல்லாம் நம்ம லாண்ட்லைனில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு அப்பறம் வந்து ஒன் ருபி காயினு இந்தமாதிரி யூஸ் பண்ணோம் அது வந்து அவங்க கால் பண்ணாங்க அப்படின்னா மட்டும் தான் பக்கத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா மட்டும் தான் அதை பேச முடியும் ஆனால் இப்போது அப்படி இல்லை மொபைலுன்றது வந்து ரொம்ப எந்த அளவுக்கு நம்ம டீப்பாக நம்ம பண்ணமுடியுமோ அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி இப்போ நிறையா வளர்ந்துட்ருக்கு இன்னுமும் வளர்ந்துட்டே இருக்குது

யூடியூபு இந்த மூலிமா நம்ம வீடியோ பார்த்து வந்து நம்ம சமையல் பண்ண கற்றுக்கலாம் அதுவும் இல்லாமல் நாட்டு மருத்துவம் இந்தமாதிரி நிறையா நம்மளுக்கு தெரியாத ஒரு பிள்ளைகளுக்கு முடியல அப்படின்னா கூட அந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி நம்ம அதுக்குள்ளே என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாமே வந்து தெரிஞ்சிக்கிற முடியுது அதனால டெக்னாலஜி வந்து நிறைய டெவெலப் ஆகியிருக்கு அதுவும் இல்லாமல் இப்போ ஊரில் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவுங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க அவங்கள்லாம் பேச முடியாது பார்க்க முடியாதுன்ற பட்சத்தில் இது வீடியோ கால் பண்ணி பேசிக்கிற முடியுது நிறைய இம்ப்ரூவ் ஆகியிருக்கு இப்போ உள்ள டெக்னாலஜி வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகியிருக்கு இன்னும் ஃபோர் ஜி ஃபைஜின்ற மாதிரிலாம் நிறைய நெட்டு பயங்கரமாக போய்ட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதுக்கும் மொபைல் மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ உள்ள டெக்னாலஜி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு சம் தெரியல அப்படின்னாலும் நம்ம அதில் பார்த்து நம்ம அடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துக்குற மாதிரி தான் இருக்குது அதனால கொஞ்சம் அவங்க இவங்க யாருட்டயாவது படிச்சவங்க கிட்டே தான் மொதல்லாம் போய் கேக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அப்படி கிடையாது நம்மள்ட்ட நம்மளே நம்மளை பற்றி அதை அதுக்குரிய நாலேஜ் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஃபோனை யூஸ் பண்ணியே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளே சொல்லி கொடுத்துக்க முடியுது அதுக்கப்புறம் கோயில் கோயிலுக்கெல்லாம் போக முடியல அப்படின்னா நம்ம வீட்டுலயே இருந்து எல்லாமே பார்த்துக்கலாம் இப்போ நாடகம் அப்படின்னாலும் இப்போ இன்னைக்கி நம்ம ஊருக்கு போய்விட்டோம் ஏதோ ஒரு விஷேசத்துக்கோ எதுக்கோ போய்விட்டோம் அப்படின்னாலும் அன்னைக்கி அதை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை மொபைலில் நம்ம அப்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அவங்களுடைய வெப்சைட்ட வெச்சே நம்ம பண்ணிக்கிற முடியுது அதுக்கப்புறம் வந்து பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தா மொபைல் ஃபோனில் கேமரான்றது வந்து நல்ல விஷயம் பட் அதை வந்து நிறையா பேர் மிஸ் யூஸ் பண்ணுறாங்க இப்போது ஒரு பார்க்கே போகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கே தெரியாத மாதிரி அவங்க அவங்க செல்ஃபீ எடுக்கிற மாதிரி நம்மளை பேக் கேமரா வெச்சி எடுத்துடுறாங்க அது வந்து எனக்கு கொஞ்சம் அதில் உடன்பாடு இல்லை